கவர்மெண்ட் ஜாப்புனு சொல்லுதனே அதெலாம் அதெலாம் வந்து வேஸ்ட் பார்த்துக்கோங்க நாம்மெல்லாம் போனோம்னால் சீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு கால்மணி நேரம் நிற்கணும் அதில் வந்து வசதி படைச்சவங்க என்ன செய்வாவோ ஊடால ஊடால ஊடால சீட்டு வாங்கிட்டு போயிடுவாவோ அவன் என்ன செய்வான் கம்மென்று ஏன்மா நின்னம்மா என்ன புளு புளு புளுனு ஏன்னா வந்து இந்த வயசாலிகள கண்டாலே எல்லாத்துக்குமே ஒரு இளக்காரம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஏன்னா காதில் கழுத்தில் போடணும் அவனுவோலுக்கு இந்த சின்ன சிறுசுவ வருது பாருங்கள் அவகள கண்டோன ஒரு சிரிப்பு ஒரு பேச்சு கேட்டியலா எனக்கு இந்த ரேஷன் கார்டுக்கு நான் வந்து டாக்டரை பார்க்க போயிருந்தேன் போனதுக்கு அவன் சொல்லிட்டான் நூறுபா தான்யா கொண்டு போனேன் நான் என்னுடைய வியாபாரத்தில் கிடச்ச அன்றைக்கு உள்ள லாபத்தை கொண்டுக்கிட்டு போனேன் கம்மோன்ரு கிட்ட முத நாள் போனேன் அந்த பைய டாக்டரு இல்லை வெளிய போயிட்டாருவோம்மான்டான் சாயந்தரம் வாங்கன்னா சாயந்தரம் எனக்கு வெயிலுக்குள்ள எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ மீட்ரு ஏன்னா ஏன்னா எனக்கு வயசு ஆனதால அங்கே இருந்து வர முடியலை சாந்தரம் போயிருக்கேன் சாயந்தரம் போனாவ எனக்கு மண்டையில் அறிவு இல்லாமல் நூறுபா தான் கொண்டு போனேன் அந்த நூறுபாய அவன் வந்து ஏம்மா துட்டு எவ்வளோ வச்சிருக்கமானு கம்மோன்ரு கேட்டான் ஐயா நூறுபா தான்யா இருக்கு ஏன்ட துட்டு கிடையாதயா போம்மா அந்தாக்குல என்ன பேசுத இரநூறுவா கொடுத்தா தான் உனக்கு வந்து இந்த ரேஷன் கார்டுதுக்கு நான் வந்து கையெழுத்து வாங்கி தருவேன் போ போ போ நிற்காத ஆ ஆ என்னயா நாயாயா நாயிலையும் கேவலமான முறையில் அந்த கவர்மெண்டு ஆஸ்பத்திரி என்ன நினக்கிறீங்க ரொம்ப இது ஒரு மருந்து கட்டணும்னால் எனக்கு கால்ல கஞ்சி கவுந்துட்டு கஞ்சி கவுந்து வீங்கி வேதனையில் துடிச்சிக்கிட்டு கிடக்கேன் நர்ஸுமாரு பூராம் உள்ள இருக்காவோ எம்மா எனக்கு வலி தாங்க முடியலம்மா காந்துதம்மா காலு ரெண்டு கிலோ அரிசி சோறு கால்ல கவுந்துட்டு அரைக்காலு வெந்து போச்சு ஏம்மா தாங்க முடில்ல ஆ இரு இரு வாரம் நான் அப்படினு அவங்க கதையை பேசிக்கிட்டு இருக்காவோ செல்லில் கேம் விளையாடிகிட்டு இருக்காவோ அப்போ வந்து ஒரு ஒரு ஒரு உசுரை எவ்வளோ ஒரு சீப்பாக நினைக்காவோ பாத்தியலா அன்னையில் இருந்து நான் வந்து கவர்மெண்டு ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் ஆனால் எனக்கு நோயிவோலும் ரொம்ப வராது வந்துச்சின்னால் பலமான முறையில் வரும் வந்தா வேற என்ன செய்ய கடனை கிடனை வாங்கி வெளியில தான் பார்ப்போமே ஒளிஞ்சி ஏன்னா நம்மளை ரொம்ப ரொம்ப தரக் அதுக்கு அப்புறம் பாருங்க அரைமணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு இன்னொரு அம்மா நம்மளை மாதிரி ஒரு இரக்கமுள்ள அம்மா வந்து அந்த அம்மா கடந்து எவ்வளோ ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன நீங்கள் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கியே வாங்க வரோம் வாரோம் வரோம் அப்படினு வந்து ஏன் கஞ்ச கவுத்த நீ பார்த்து வடிச்சால் என்ன ஏன் யாராவது வேணும்னு கால்ல ஊத்துவாவோளா கஞ்ச அப்போ நான் சொன்னேன் ஏம்மா வேணும்னாம்மா ஊத்துனேன் சோறுக்கு சோறு கவுத்தையில் வழுவி விழுந்துட்டும்மா அப்படினதுக்கு அப்புறம் அசால்டாக ஒர் ஊசி அந்தாக்குல போ சரியாக போயிடும் அப்டினு ஒரு நாலு வெள்ளை கலர் ஒரே மாத்திரை அதை தந்தாவோ அதை அப்படியே அந்தாக்குல வாங்கிகிட்டு வந்தேன் நான் வந்து வெளியில தான்யா பார்த்தேன் என்ன வெளியில கொண்டு போய் மருந்து இதெல்லாம் போட்டு ஏன்னா கவர்மெண்டு ஆஸ்பத்திரி வந்து ரொம்ப இல்லாதவகளுக்கு வந்து கவர்மெண்டு ஆஸ்பத்திரி கிடையாது இருக்கிறவகளுக்கு தான் கவர்மெண்டு ஆஸ்பத்திரி ஏன்னா அவகளுக்கு தான் பாப்பாவோ அவகளுக்கு தான் முதல் வரிசை